சார் இப்படி ஒரு அஞ்சாறு ரூம் கொடுத்துருக்குறாங்க அந்த ரூமை சுத்தம் பண்ணணும் என்ன சார் பண்ணுறது சார் ஒரு எட்டு மணிக்கு வந்துர்ட்டாங்க சார்

சார் ஒரு அஞ்சாறு பேர் வே வேல செய்வோங்க சார் அது கூட ஏதாவுது ஒரு நாலஞ்சு பேர் யாராவது வேலைக்கு நீங்கள் கு கொடுத்திங்கனா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் ஓகே சார் நான் கூட தான் சார் நிற்பேன் அதனாலே பிரச்சினை இல்லை நான் பார்த்துக்குறேன் சார் சார் காலையில் ஒரு ஆறு மணிக்கு வந்துடட்டா ஓகே சார் சார் ஏதாவுது சம்பளம் இந்தமாதிரி ஏதாவுது பற்றி பேசலாமே சார் கூட ஒரு ஐநூறு சார் நம்ம கூட வேலை செய்கிறவுங்க லேடீஸ்ஸே கிடையாது எல்லாம் ஜென்சு தான் எல்லாம் தெளிவான ஆளுங்க பார்த்திங்கனா ஒரு ஐம்பது வருஷோம் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்ப ஆளுங்கள் தான் அதனால் பிரச்சினை இல்லை சார் நாங்களெலாம் பார்த்திங்கனா ரொம்ப நாளாக ரொம்ப வர்ஷமாகவே வேலை செஞ்சுட்டுக்குறோம் இந்த தொழிலில் பார்த்திங்கனா நாங்கள் தான் அப்படிங்குற மாதிரி தான் சார் இருக்கும் அதனால் பிரச்சினை இல்லை சார் நாங்களே எல்லாம் பார்த்து ஓகே சார் சார் சம்பளத்தை பற்றி பேசிகிட்டுருந்தேன் சார் ஒரு சார் ஒரு நூறுபா எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தா நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம் ஓகே சார் சார் டீயி வடை போண்டா இந்த மாதிரி ஏதாவுது

சார் டீ வந்து சாயந்தரோம் குடிக்கிற மாதிரி வச்சுக்கிலாங்களா சார் சார் டீ மட்டும் வேண்டாம் சார் போண்டாவும் சேர்த்து ஓகே சார் ம் சார் சரி சார் ஆ நான் ஆனால் காலையில் நாளைக்கு நேரத்தில் வந்து வேலையை முடிச்சிட்றேங்க சார் ஓகே சார் நான் அங்கே நான் காலையில் வந்திட்றேன் சார் காலையில் வந்து பேசிக்கலாம்